எங்கள் தோட்டத்தில் நிறைய பூச்செடி பழச்செடி இருக்குது பூச்செடி வந்து மல்லிகைப்பூவும் கனகாம்பரம் ரோஜா மூணுமே இருக்குது மல்லிகைப்பூவும் கனகாமரமும் கோவிலுக்கு கட்டி கொடுப்பேன் பக்கத்தில் யாராவது விலைக்கு கேட்டாலும் கொடுப்பேன் குழந்தைங்க வந்து ரோஜான்னா ரொம்ப விரும்பி தலையில வச்சிக்குவாங்க ரோஜா ரோஜா பூ வச்சிக்குவாங்க அதுக்கப்பறோம் பழச்செடியில் வந்து மாதுளம்பழம் இருக்குது சப்போட்டா இருக்குது வாழைப்பழம் இருக்குது சப்போட்டா வந்து நல்ல பெரிய பெரிய பழமா இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மாதுளம்பழம் வந்து சின்ன குட்டி குட்டியாக நாட்டு மாதுளம் பழந்தான் அது இருந்தாலும் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்